ஆ எஸ் மேம் இனியா ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ் தான் மேம் எஸ் மேம் எங்கள் கிட்டே எல்லா டைனிங் டேபிளும் இருக்குது மேம் நீங்கள் என்ன மாதிரி மேம் கேட்குறீங்க உட்டன்லேயும் இருக்குது க்ளாஸ்லேயும் இருக்குது ஓகே மேம் ஃபோர் சீட்டர்னால் டென் டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது மேம் இங்கே வந்து மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து டிஃபர் ஆகும் மேம் ஒரு ஒரு ஃபர்னிச்சருக்கும் எ என்ன ப்ளைவுட் இருக்கும்னால் உங்களுக்கு என்னமாதிரி வேணும் நீங்கள் கே என்னமா என்னென்ன டைப்ஸெலாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் மேம் நீங்கள் வாங்க மேம் ஷாப் கூட வந்து பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்ட்ரு பண்ணியும் பார்க்கலாம் மேம் ஆ எஸ் மேம் ஆன்லைன்லேயே ஆர்ட்ரு பண்ணலாம் மேம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச இருக்க டேபுள்ஸ் டைனிங் டேபுள் ஆர்ட்ரு பண்ணீங்கன்னால் நாங்கள் அது வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் மேம் ஆன்லைன்லேயே பெஸ்ட்டு ஆஃபர்ஸுமே இருக்குது மேம் புரியல மேம்

ஆ எஸ் மேம் கேட்குது மேம் ஃபோர் சீட்டர் வந்து உட்டில் உட்டிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும் தேக்கிலிருந்து இருக்குது நார்மல் மரத்தில் இந்த உட்டும் இருக்குது அரௌண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் வரும் மேம் ஆ எஸ் மேம் ப்யூர் உட் மேம் சிக்ஸ் சீட்டர்னால் அரௌண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் வரும் மேம் நீங்கள் வந்து உங்களுக்கு எ எது ப எந்த இது பிடிக்கும் நீங்கள் பெஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் முடிஞ்சவரைக்கும் பார்த்து செஞ்சுக் கொடுப்போம் மேம் ஆ எஸ் மேம் எல்லாமே எல்லாமே நாங்கள் பேஸ் பண்ணி எந்த ஒரு ட டீஃபால்ட்டும் வராது மேம் அது ந டூ இய இல்லை நீங்கள் கேரண்ட்டியே எடுத்துக்கலாம் மேம் ஃபோர் இயர்ஸ் கூட கேரண்ட்டி எடுத்துக்கலாம் மேம் அந்தளவுக்கு இருக்கும் மேம் எங்கள் ப்ராடக்ட்டு அந்தளவுக்கு லைஃப் வரும் மேம் எங்கள் ப்ராடக்ட்டு எங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வந்து கேட்டு கூட பாருங்க மேம் எல்லாேரும் சொல்லுவாங்க மேம் எங்கள் ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்னு எஸ் மேம் நீங்கள் நீங்கள் என்ன மாடல் பண்ணிவிட்டீங்கன்னா நாங்கள் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம் மேம் ஆ எஸ் மேம் ஆ எஸ் மேம் ஓகே மேம் எஸ் ஓகே மேம் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் மேம்